இப்போ வந்து இந்தியாவில் மக்கள் சென்று பார்க்கும் முக்கியமான மதத்தலங்கள் என்னென்னு கேட்டிருக்கிறிங்க இப்போ புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருமே வந்து பெருமாள் கோயிலுக்கு போவாங்க பெருமாள் கோயிலுக்கு போவாங்க ஒரு சில பேர் வசதியாக இருப்பாங்க திருப்பதிக்கே போய்விட்டு வந்து ஏழுமலையான வந்து தரிசனம் செஞ்சுட்டு அங்கே லட்டெல்லாம் வாங்கி தருவாங்க அவங்களோட உண்டியல் எப்படினு சொல்லிட்டுங்கன்னா வேண்டி வச்சுருப்பாங்க நான் வருடத்திற்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு என் காணிக்கையெலாம் செலுத்துகிறேன் நீங்கள் வந்து நான் வேண்டுகிறத நிறைவேற்றுங்கன்னு சொல்லிவிட்டு புரட்டாசி மாதம் ஒரு சில பேர் பெருமாள் கோயிலுக்கு போவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் வந்து பெண்கள் எல்லாம் ஓம் சக்தி கோயிலுக்கு இருமுடி கட்டிகிட்டு செல்வாங்க அது வந்து பெண்கள் தான் வந்து நிறைய விரும்பி ஓம் சக்தி கோயிலுக்கு சென்று வருவாங்க அடுத்து வந்து ஒரு சில இளைஞர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சபரி மலைக்கு போவாங்க அவங்க வந்து நாற்பது நாள் வந்து விரதம் இருப்பாங்க காலில் செருப்பு போடாமல் அதெல்லாமே இருந்துகிட்டு ஐயப்பனை போய்விட்டு தரிசனம் செஞ்சுட்டு வருவாங்க நாற்பது நாள் விரதம் இருந்துகிட்டு தமிழரோட வந்து பாரம்பரிய பண்டிகை வந்து எதுன்னு கேட்டிங்கன்னால் உங்களுக்கே தெரியும் அது வந்து பொங்கல் பண்டிகை தான் முதல் நாள் வந்து போகியில் ஆரமிக்கும் போகி பண்டிகையில் நம்மளோடய பழைய ஆடைகளெலாம் வந்து தூக்கி போட்டுவிட்டு அதை எரிச்சுவிட்டு மு முதல் நாளான தை பொங்கல் அன்றைக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடி சூரிய பொங்கல் வச்சு வழிபடுவாங்க சூரியனை இரண்டாம் நாள் வந்து மாட்டுப் பொங்கல் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் மாடு வச்சுருக்கவுங்களாம் வந்து மாடெல்லாம் நல்லா குளிப்பாட்டிவிட்டு அன்றைக்கு அதுக்கெல்லாம் நல்ல மங்களகரமாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ கரும்பு பொங்கல் எல்லாம் அதுக்கு ஊட்ட வைச்சுட்டு மாடு வந்து விடுவாங்க கடைசி நாளான கரி நாள் அன்றைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் எல்லாேர் வீட்லேயும் கறி செஞ்சுட்டு அதெல்லாம் சாப்பிட்டு வந்து ஒரு மதியம் வாக்கில் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு எல்லாம் மாடு பார்க்க போய்விடுவாங்க அன்றைக்கு வந்து காளை மாடு நல்லா இந்த கூலின்னு சொல்லுவாங்க அது மட்டும் தான் வந்து விடுவாங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகை நிறைவேறிருது